யோகா என்பது ஒரு வகையான உடற்பயிற்சியா அல்லது அதில் வேறு ஏதாவது நன்மைகள் வகிக்கின்றனவா இருக்கிறது யோகா என்பது ஒரு சிறந்த கலை நமது உடலில் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வகையான யோகா இருக்கிறது அந்த இ அந்த யோ அந்த உறுப்புகளுக்கு எந்த விதமான ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு யோகா இருக்குது தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்குமே யோகா இருக்கிறது அந்த யோகா அவர்கள் சொல்லித் தருவார்கள் பொதுவாக தலை என்றால் தலைக்கென்னு ஒரு மூச்சு மூக்கில் மூக்கு நமது தலையில் இருந்து பாதம் வரை ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு யோகா இருக்கிறது அது அவர்கள் சொல்லித் தருவார்கள் அது அதைப் பார்த்தாலே தெரியும் நிறையா நன்மைகள் இருக்கிறது பொதுவாக வாய்வு பிரச்சினை யோ வாய்வு பிரச்சினைகளுக்கு எளிதான போக்குவது பசி எடுப் பசி எடுக்காமல் இருந்தால் பசி எடுப்பது பசியை நமக்கு நன்றாக எடுப்பு எடுக்க வைப்பது உடல் பருமனை குறைப்பது மிகவும் எளிது மிகவும் எளிதாக குறைக்கலாம் ஆனால் அந்த யோகாவை முறைப்படி நம்ம செய்தால் உடம்பு குறைவதற்கு நமது கொழுப்புச் சத்துகள் குறைவதற்கு நிறையா வாய்ப்புகள் அதிகரிக்கிறது ஆனால் உணவு அதுக்கு தகுந்தாப்பில் அவர்கள் சொல்லுவதை எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே யோகா நமக்கு மிகவும் வலிமையானது நமது படிப்பையோ நமது படிப்பை படிப்பதற்கும் மற்ற விஷயங்களை நம் சீராக செய்வதற்கும் வேகமாக நமது பயிற்சிகளை செய்வதற்கும் நம் வாழ்க்கையில் வேகமா முன்னேறுவதற்கும் யோகா மிகவும் நிறையா யோகா நிறையா வ நன்மைகள் அதிகரிக்கின்றன ஒவ்வொரு வகையான எல்லா உறுப்புக்களும் அண்ட் யோகாவிலே தனித்தனியாக இருக்கிறது அதை கற்றுக் கொண்டால் நன்றாக சீராக அமையும் பு